ஆ வணக்கம் சார் சொல்லுங்க ஆ ஆமாம் சார் இது பால் பண்ணை தான் சார் சரிங்க சார் சொல்லுங்க சார் பாலில் வந்து மூணு வெரைட்டி வெச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து தயிர் வெச்சுருக்கோம் அதுக்கப்புறம் வந்து வெண்ண சீஸ்ஸு எல்லாமே இருக்குது சார் ப்ரைஸ்லாம் அஃபோர்டபுள் ரேட் தான் சார் உங்கள் நீங்கள் எப்படி சார் எதிர்பார்க்குறீங்க உங்கள் பட்ஜெட் சைஸ் எவ்வளோ சார் ஆ சரி சார் பண்ணிக்கிலாம் சார் அதெல்லாம்

சரிங்க சார் சார் இப்போ நம்ம லே லேட்டஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீஸ்ஸுலாம் லான்ச் பண்ணியிருக்கோம் சீஸ்ஸு ரசமலாய் இதெல்லாம் லான்ச் பண்ணியிருக்கோம் அது உங்களுக்கு ஏதாச்சும் வேணுமா சார் அதுவும் டிஸ்கௌண்ட் ரேட்டில் பண்ணித் தர்றோம் சார் ஆ வேறு ஏதாச்சும் டெஸர்ட்டு ஐஸ்கிரீம் ஏதாவது வேணுமா பாலில் சரிங்க சார் ஓகே சார் பாலில் உங்களுக்கு வந்து கொழுப்பு எடுத்த பால் வேணுமா இல்லை கொழுப்பு இருக்கிற பால் வேணுமா சார் ஆ சரிங்க சார் ஓகேங்க சார் ஆ சரிங்க சார் ஓகே சார் அது இல்லாமல் நம்மக்கிட்டே வந்து இந்த பாலில் வந்து ஃபோர்ட்டிஃபைடு மில்க் கூட இருக்குது விட்டமின் டி ஏ சேர்த்ததுலாம் அந்த மாதிரி ஏதாச்சும் ரெகுலராக ஷாப்புக்கு தேவைப்படுமா அப்படிங்களா சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க் யூ சார் சார் அதுதான் சார் இந்த ஃபோர்ட்டிஃபிக்கேட்டடு மில்க்கை தான் சார் நம்ம இப்போ சேல் பண்ணிகிட்டு இருக்கோம் அது நல்லா போயிட்ருக்கு இப்போ உங்களுக்கு அயன் டெஃபிசியன்ஸி இந்தமாரி இல்லை இல்லை அதெலாம் எதுவும் வராது சார் ரொம்ப சேஃப்பாக தான் சார் இருக்கும் கவர்மெண்ட்டு அப்ரூவ் பண்ண அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் தான் செய்கிறோம் இல்லை சார் இல்லை சார் நம்ம அந்த மாதிரி பண்ணுறது இல்லை சார் நம்ம வந்து எஃப்எஸ்எஸ்ஐட்ட வந்து ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க சர்ட்டிஃபிக்கேட் பண்ண பால் தான் சார் நம்ம விற்கிறோம் ஆ ஓகே சார் கண்டிப்பாக சார்